நான் வந்து யூடியூப்பில் அதிகமாக பார்க்கற நடன ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ஸ் டான்ஸ் ஆடறது வந்து நான் பார்ப்பேன் ஏன் அப்படின்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து இந்த வயதுலே இவ்வளோ ஒரு டேலன்ட்டடாக இருக்காங்க பெரியவங்க ஆடறதுமே பெரிய விஷயந்தான் பிளஸ் அதுல்லாமல் சின்ன பசங்க இவ்வளோ டேலன்ட்டடாக அப்படின்றது வந்து வியக்கிற மாதிரி இருக்கும் நான் பார்க்கற டிவி ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு விஜய் டிவியில் வந்து டான்ஸ் வெஸ்சஸ் டான்ஸ் அதில் வந்து நிறையா டான்சிங் ப்ரோகிராம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க நான் அதுவும் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்ப்பேன் அது இல்லாமல் என் பசங்களையுமே நான் என்கரேஜ் பண்ணுவேன் என் பாப்பாவையும் நீயும் டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி இந்த இந்த ஷோலாம் இந்த இந்த வீடியோஸ்லாம் காமித்து என் பாப்பாவை ஆட சொல்லுவேன் அவளும் ரொம்ப ஜாலியாக டான்ஸ்லாம் பண்ணுவாள் எனக்கும் டான்சிங்னால் ரொம்ப பிடிக்கும் நானும் டான்சிங்லாம் பண்ணுவேன்